இப்போது ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நுணுக்கம் வந்து கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக இருந்தால் மட்டும் தான் அந்த பாடல் வந்து நல்லா உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும் வார்த்தை பயன்பாடு இப்போது ஒவ்வொரு வார்த்தை வந்து அ அழகான கண்கள் அப்படிங்குறத வந்து அப்படி தான் பாடணும் அழகான கண்கள் அப்படின் தான் பாடணும் அதை விட்டுட்டு அழகான கண்கள் அப்படினு பாடினா நல்லா இருக்காது அந்த வார்த்தை பயன்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பாட்டுக்கு ரொம்ப முக்கியமே வந்து அந்த வார்த்தையை வந்து எப்படி தெளிவாக உச்சரித்து பாடுறோம் அப்படிங்குறது வந்து ரொம்ப ஹண்ட்ரட் பெர்ச பெர்செண்டேஜ் அது வந்து கண்டிப்பாக தேவை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் அந்த நுணுக்கங்கள் நுணுக்கங்கள் அப்படினு சொன்னால் டக்குனு முடிக்கிற இடமா இருக்கும் இல்லாட்டி இழுத்து கொண்டு போய் முடிக்கிற இடமா இருக்கும் இல்லைன்னா அந்த ரிதம் மாதிரி வர்ற இடமா இருக்கும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குணும் அதெல்லாம் இருந்தால் மட்டுந்தான் அந்த பாட்டை கேட்க முடியும் ரசிக்க முடியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளை வந்து கவிதை நெறை கவிதை நடைமுறையில் இருக்கணும் ரெண்டாவது அது அப்போ தான் வந்து அதை பாட்டை ரசிக்க முடியும் கவிதையில் கவிதை நடைமுறையில் இருந்தால் மட்டும் தான் அந்த பாடல்களை ரசிப்பாங்கள் ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பாடல்ல வர்ற கருத்துக்கள் வார்த்தைகளெல்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையோடய ஒத்து போக கூடியதாக இருக்கணும் அந்த ஒத்து போக கூடிய வாழ்க்கையோடய ஒத்து போக கூடிய வார்த்தைகளை நம்ம வந்து ஈஸியாக இந்த பாடல்கள்ல இருந்துச்சுன்னால் மட்டுந்தான் அந்த பாட்டெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக நம்ம பாட முடியும் சில பாடல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் அப்போ அந்த பாடல்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம் மனசுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருப்போம் இந்த பாட்டை வந்து நம்மளுக்கு பிடிக்கும் ஏன் பிடிக்கிது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடல்கள்ல ராகம் நல்லா இருக்கும் இல்லை அந்த வார்த்தை அந்த மாதிரி அ உயிரோட்டமுள்ளதாக வார்த்தை உச்சரித்து பாடியிருப்பாங்க அப்போ அதை அதை அப்படி இருக்கும் பொழுது அந்த பாட்டை வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்கலாம் திரும்ப திரும்ப பா கேட்கலாம் அப்படிங்குறமாரிக்கி இப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் நம்ம கே திரும்ப திரும்ப கேட்கற மாதிரி நம்ம அந்த பாடல்கள்ல நம்ம இருக்கணும் வார்த்தை பயன்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உச்சரிக்கிறது அழகான அழகான அப்படினு அந்த உச்சரிப்பு தான் வந்து பாட்டுக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பாடல்ல வந்து நுணுக்கங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் சும்மா டப்பா டப்பா ஒரு மாதிரி ஸ்பீடாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வா நுணுக்கம் இருக்கணும் அந்த பாட்டில் வந்து அந்த ஒரு சினிமா துறையில் வர்ற பாடல் பண்ணுறாங்க அப்படினு சொன்னால் அந்த திரைப்படத்தோட ஒன்றிப்போய் இருக்கிறதத்தான் அவங்க செய்வாங்கள் ஆனால் வாழ்க்கையின் எதார்த்தங்கள்னால் பாடல்கள் நிறைய இருக்குது அந்த வாழ்க்கைக்கு எதார்த்தமான பாடல்களை நம்ம கேட்டோம்னு சொல்லி வச்சுக்கோ நல்லா நம்மளுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் தத்துவமான பாடல்கள்லாம் நிறையா இருக்குது பாரதியார் பாடல்கள்ல அந்த மாதிரி பாடல்கள்லாம் வந்து கேட்கும் பொழுது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கேக்கணும் அப்படினு சொல்லி தோணும் ஒரு பாடல்ல ஒரு பாடல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கம் இருக்கணும் அந்த விளக்கம் இருக்கணும் அந்த உச்ச்சரிப்பும் இருக்கணும் அந்த அதே போல் நுணுக்கங்களும் இருக்கணும் நுணுக்கங்கள் அப்படினு சொன்னால் அந்த ஆ ஊ அப்படிங்குற மாதிரி இடத்துலலாம் வந்து கரெக்டாக வந்து முடிக்கிற இடத்துல கரெக்டாக முடிக்கணும் ம் போடுற இடத்துல ம் போடணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டுந்தான் எல்லாம் சேர்ந்ததுனா மட்டுந்தான் ஒரு பாட்டு பாட்டாக இருக்க முடியும் இல்லைனு சொன்னால் அந்த பாட்டு பாட்டாக இருக்க முடியாது சரியா பாடல்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதாவது வார்த்தை பயன்பாடு இருக்குது மியூசிக் இருக்கு ரெண்டாவது வந்து அணுக்கள் கொடுக்கறது இருக்குது ரெண்டாவ் ரெண்டாவது வந்து கரெக்டாக இருக்கணும் சுதி மாறாமல் இருக்கணும் எங்கே எங்கெல்லாம் டக் புக் கட் பண்ணி பாடணுமோ அங்கங்கலாம் கட் பண்ணி பாடணும் எங்கே எங்கெங்கலாம் இழுத்து விடணுமோ அங்கே அங்கங்கலாம் இழுத்து விடணும் எங்கெங்கலாம் ஹம்புலாக பாடணுமோ அதை ஹம்புலாக பாடணும் அப்படி இருக்கணும் பாட்டு அப்போ தான் வந்து பாட்டை கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும் அது உயிரோட்டம் உள்ளதாகவும் இருக்கும் அந்த பாட்டை நம்ம திரும்ப திரும்ப கேட்கற மாதிரியும் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஒரு பாட்டை கேட்கறோம் அப்படினு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து நம்முளுக்கு ஓ பயனுள்ளதாக இருக்கணும் நம்ம வந்து ஆண்மீக ரீதியாக வர்ற பாடல்கள்லாம் கேட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு அது மோட்டிவேஷ்னலாக தான் இருக்கும் ஆன்மீக பாடல்கள்லாம் கேட்டிங்கன்னு சொன்னால் நம்மளோடய வாழ்க்கையோடய ஒத்து போகிறதாக இருக்கும் அப்போ நம்ம வந்து ஆன்மீக பாடல்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளையே அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் அதை ஓட்டிகிட்டே இருப்போம் அப்போ அந்த நாள் முழுக்க அந்த பாடல்களை நம்ம பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக எந்த தெய்வத்தை வழிபட்டமோ அந்த தெய்வத்துமே நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு நம்மளுக்கு வரும் அதுக்காகத்தான் வந்து பாடல்கள்ல நுணுக்கங்கள் இருக்கணும் வார்த்தை பயன்பாடெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது